ஹலோ ஆ நாங்கள் ஸ்கூல் ஆமாம் ஆமாம் ஆமாம் நாங்கள் ஸ்கூல்லிருந்து தான் ஃபோன் அடிச்சுருக்கறோம் பண்ணுறேன் எங்கள் பசங்களுக்கு வே இந்த யூனிஃபார்ம் தைக்கணும்மா

சரி சரி ஆ சரி சரி அதோடு படிக்க மாட்டீங்களா ஆ ஆ ஆ ஆ சரி சரி மேம் இல்லைன்னா ஆ ஆ

ஆ சரி சரி ஆ சரி சரி நாங்கள் கன்சல்ட் டீச்சர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறனே சொல்கிறேன் என்ன ஏதுன்ட்டு நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் என்றைக்கி மெஷர்மெண்ட் வரீங்களோ அன்றைக்கி எல்லா இதுவும் உங்களுக்கு கன்ஸ் இதுவெல்லாம் எவ்வளோன்றது நாங்கள் பேசி சொல்லிடறோமே நீங்கள் நீங்கள் மெஷர் பண்ணுற அதை அன்றைக்கி நீங்கள் அந்த பீஸஸும் மாடல் அந்த பீஸஸ் யூனிஃபார்ம் மாடல் பீஸஸும் கொஞ்சம் எடுத்துகினு வாங்க ஆ அதை எடுத்துகினு வாங்க அதை எடுத்துகினு வந்து காம்ச்சுட்டு அப்புறம் நாங்கள் என்ன மேனேஜ்மெண்டில் கொஞ்சம் டிசைட் பண்ண வேண்டியது இருக்குது கரெஸ்பாண்டெண்ட்டெலாம் பேசிவிட்டு தான் முடிவு எடுக்கணும் நீங்கள் வந்தீங்கன்னால் நாங்கள் அன்றைக்கி எல்லாம் டீட்டெயில் பண்ணி பண் இது பண்ணி கண்க்லூட் பண்ணிக்கலாம் ஆ சரி வைக்கிறேன் ஆ